ஹலோ சரி நான் வந்து அர்ஜெண்ட்டாக வெளியூர் போகிறனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நெலை இருக்குதுங்க அதனால் வந்து நான் வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு கோயில்கிட்டே நிற்கறேன்னுங்க நான் அட்ரஸ் உங்களுக்கு சொல்கிறேனுங்க என்னையும் அந்த டைத்துக்குள்ளார நான் ரயிவே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்குது அதனால உங்கள் ஆட்டோவோ இல்லை பட்டு கார் இல்லை கால் டாக்ஸியோ இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு அர்ஜெண்டுக்காகதான் நான் உங்களுக்கு வந்து டைமிங் சொல்கிறேங்க அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் ரயிவே ஸ்டேஷனுக்கு கரெக்ட் டைத்துக்கு கொண்டு போய் விடுவீங்களா